ஆ ரம்யா ரம்யா மேடங்களா நான் வந்து மனோகரனுங்க பித்தநல்லி நீங்கள் வந்து சோசியல் ஒர்க்கு ரொம்ப நல்லா செய்கிறதாக் கேள்விப்பட்டேன் எனக்கு வயசு அறுவதொன்று ஆகுதுங்க சொத்து இருக்குது இருந்தாலும் எங்கள் பசங்களெல்லாம் சொத்து அவர்களுக்கு கொடுத்து என்னைய பார்க்க மாட்டுறான்றாங்க சரியா வீட்டில் பசங்க சைடே கவனிக்கின்றது இல்லை அதனால் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுங்களா உன்னால் எல்லாமே தான்மா அதெல்லாம் வேணாம் என்னாத்துக்கு அவங்க எதோ நல்லா இருக்கட்டும் வேண்டாம் எனக்கு வந்து ஏதாவது ஆச்சிரியமாகவும் ஏதோ ஒன்று எனக்கு எப்படியாச்சி கடைசி வரைக்கும் சாப்பாடு துணி இது மட்டும் எனக்கு கிடச்சா போதும் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு நான் பித்தநல்லி தான் மேடம் தர்மபுரி மாவட்டம் பார்த்துட்டோம் இருந்தாலும் பார்க்கல அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க நம்மளை சரியாக கவனிக்கிறது இல்லை அதனால் தான் நானும் உங்கள் கிட்ட ஹெல்ப்பு கேட்கறேன் ஏதோ ஒரு ஆச்சிரியமாமோ ஏதோ ஒன்று இது பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி என்னையை கொஞ்சம் சேர்த்துவுடுங்க ம் கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சேர்த்துவுடுங்க மேடம் இப்போ வேஸ்ட்டாக என்னாங்க பண்ணியிருந்தோங்க இப்போலாம் என்னால் ஆகுறது இல்லை ஆனால் என்கிட்ட என்கிட்ட எதுவும் காசெல்லாம் எதுவும் இல்லைங்க அதெல்லாம் எதுவும் எதிர் பார்க் கூடாது சரி மேடம் கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் இது பண்ணுங்க மேடம் சரிங் மேடம் தேங்க் யூ மேடம் தேங்க்ஸு தேங்க்ஸ்